குட் ஆஃப்டர்நூன் மேடம் யார் பேசுகிறது சொல்லுங்கம்மா ஓகேம்மா சரிங்கம்மா நெக்ஸ்ட் மன்த்தா சரிம்மா சரிம்மா ம் ம் ம்

சரிங்கம்மா இவ்வளோ கேர்லெஸ்ஸாகவா இருப்பீங்க எங்கே போனீங்க எங்கே தொலைஞ்சிது சரிங்கம்மா என்னிக்கு டூ டேஸ்ஸுக்கு முன்னாடியே சரிங்கம்மா சரிங்கம்மா ஓகேம்மா உங்கள் ஹெச்ஓடி கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டிங்களா சரிங்கம்மா சரிங்கம்மா நீங்கள் நெக்ஸ்ட்டு செம்மு எழுதிக்கங்க எக்ஸாமு ஆ இப்போது ஆஃபிஸ் ஒர்க்கு ந கொஞ்சம் ஹெவியாக போய்கிட்டு இருக்குது எக்ஸாம் டைம் இல்லைங்களா அதர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஆ அதனால் அவங்களுக்கான ப்ரொசிஜர் அண்ட் ப்ரொடோகால்ஸ் போய்கிட்ருக்கு தென் அதனால் நம்ம காலேஜ்ஜி ஒர்க்கு இப்போ பண்ண முடியாது நீங்கள் நெக்ஸ்ட்டு செம் எழுதிக்கங்க சரிங்கம்மா நீங்கள் ப்ரின்ஸ்பல் ஆஃபிஸ்சில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைன் கட்டுங்க அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைன் கட்டிவிட்டு நீங்கள் ஒரு இது லெட்ரு ஒன்று எழுதிக்கோங்க என்னுடைய ஐடி கார்ட் மிஸ் ஆகிட்டுச்சின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு போங்க நான் வந்து பார்த்துட்டு நான் போட்டுத் தர சொல்கிறேன்ம்மா ஐடி கார்ட் உங்களுக்கு உடனே வராது நான் ஒரு லெட்டர் கொடுக்க சொல்கிறேன் அந்த லெட்ரை வச்சு அப்கம்மிங் வர எக்ஸாம்ஸை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் தென் இந்த செம் முடிச்சுட்ட பிறகு நான் ஐடி கார்ட் இஸ்யூ பண்ண சொல்கிறேன்ம்மா ஓகேம்மா ஓகே சரிங்கம்மா ஓகேங்கம்மா தேங்க்யூம்மா தேங்க் யூ